திருப்பூர் மாவட்டத்தின் சிறப்பு மிக சிறந்த சிறப்பு திருப்பூர் குமரன் ஆகும் இவர் ஆங்கிலேய ஆங்கிலேய வீரர்களால் அதாவது ஆங்கிலேய வீரர்களுடன் சண்டையிட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்திய கொடியைப் பிடித்து சண்டையிட்டு கொண்டுள்ளார் அப்பொழுது அவர் ஆங்கிலேய வீரர்களால் தாக்கப்பட்டு உயிரிழக்கும்பொழுது தன் குடியே த த இந்தியநாட்டின் கொடியை அவர் கீழ விளச்சவன் தன் கொடி கொடியை பிடித்துக்கொண்டே இறந்ததாக சொல்வார்கள் இது இது திருப்பூருலின் வீரத்திற்கும் திருப்பூர் குமரனின் சிறப்பையும் ஒரு தேசப்பற்று எப்படி இருக்கவேண்டும் என்பதை மிகவும் சிறப்பாக கூறுவாகும் கூறுவதாகவும் இது திருப்பூர் குமரன் தமிழ்நாட்டிற்கு இந்தியாவுக்கு சேர்த்த மிக பெரிய பெருமையாகும்